ஹலோ ஹலோ மேடம் அம்மன் வாட்டர் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் கால் பண்ணியிருந்திங்க ஆ நீங்கள் கால் பண்ணியிருந்திங்கல்ல மேடம் ஓகே மேம் உங்களுக்கு சின்ன பாட்டிலாக வேணுமா பெரிய பாட்டிலாக வேணுமா மேம் சின்னதுன்னா பத்து ரூபா மேம் பெருசு வந்து இருபது ரூபா

ஓகே மேம் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வருது ஓகே மேம் ஆ ஓகேவா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு ஓகே மேம் வேணுனா பண்ணலாம் வேணுனா ஓனர்ட்ட பேசி பாக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலர் கஷ்டமரு அதனால ஓனர் கிட்டே கேட்டு பாக்கிறேன் கேட்டு பார்த்துட்டு கொறைச்சிட்டு உங்களுக்கு நாலாயிரருவா நாலாயிரத்தி ஐநூறு ஃபைனலாக முடிச்சிடுறேன் மேம் இல்லை மேம் நாங்களே இதே கேட்டு பார்த்துட்டு தான் உங்கக்கிட்டே சொல்லிருக்கிறோம் ஆமாம் சரி மேம் சரி உங்களுக்காக நாலாயிரருபா ஃபைனலாக ஆனால் வெளியில் எதுவும் நாலாயிரருபா குடுத்தேன்லாம் சொல்லாதீங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஓகே மேம் நாங்கள் டெலிவரில்லாம் பண்ணிடுவோம் நீங்கள் அதுப்போக உங்களுக்கு மண்டபத்துக்கு இல்லை வேறு எதுக்கும் தண்ணி சப்ளை வேணும்னாலும் சொல்லுங்கள் மேம் நம்ம நம்பரை சேவ் பண்ணி வைச்சிக்கோங்க ஆமா ஆமா கண்டிப்பாக மேம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல நல்ல தான் ஆஃப்பர்லேயும் நாங்கள் கொடுப்போம் மேம் நீங்கள் பண்ணுங்கள் ஆ ஓகே மேம் ஆ ஓகே ஓகே மேம் தேங்க்யூ